எங்கள் பகுதியில் இந்து மதத்தோட மரபெல்லாம் கடைப்பிடிக்குறோம் எல்லா விசேஷ நாள்லேயும் நாங்கள் கோவிலுக்கு போய் ப்ராத்தனை பண்ணுவோம் அந்தந்த தெய்வத்துக்கு என்ன மாதிரி பிரசாதம் செஞ்சு படைப்போம் முக்கியமாக சக்கரை பொங்கல் சுண்டல் புளிசாதம் லெமன் சாதம் செய்வோம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு முருகன் கோவில்ல பங்குனி உத்திர திருவிழா நடக்கும் அது ஒரு நாள் திருவிழா அன்றைக்கு எல்லோரும் செதல் போட்டு யாத்திரையாக வந்து சாமி கும்பிடுவாங்க